இந்தியாவில் வந்து கல்வி முறை வந்து சரி இல்லாமல் இருக்குது ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா கல்விமுறை வந்து பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி படத்தை காட்டி இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பண்ணணும் இங்கே வந்து படத்தை காட்டி பசங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லித் தர்றாங்க பாடத்திட்டங்களை வந்து நிறையா மாற்ற வேண்டியது இருக்குது பயாலஜி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிரியலை பற்றி சொல்லும் போது அவங்க வந்து ஜூ கிட்டே போய்ட்டு அந்த விலங்குகத்த காம்மிச்சு இது இந்த இந்த இது அப்படினு சொல்லி தர்றாங்க யானை புலி அனிமல்ஸை பற்றி சொல்லும் போது கரெக்டாக கொண்டு போகிறாங்க அதாவது பாடத்திட்டங்களை வந்து பிள்ளைங்களுக்கு மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் ஆனால் இந்திய முறையில் வந்து பழைய முறையையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க சுதந்திரம் அடைஞ்சு எழுபது வருஷம் ஆனாலும் கல்வித்துறையில் இன்னும் முன்னேற்றம் வேணும் ஃபாரின்லலாம் கல்வித் திட்டத்தை வெச்சு சைன்ஸு ஆராய்ச்சி பண்ணி எங்கேயோ போய்ட்டு இருக்காங்க கண்டம் விட்டு கண்டம் போகிற அளவுக்கு பிள்ளைகள் வந்து சைன்ஸில் வளர்ந்து நல்ல விதமாக போய்ட்டு இருக்குது ஆனால் இந்திய துறையில் வந்து கல்வித்துறை பின்னடைஞ்சிருக்கு அதனால் இந்திய அரசாங்கம் வந்து இந்த கல்வித்துறையை மாத்துறதுக்கு கல்வித்துறை மத்திய கல்வித்துறை அமைச்சரும் எல்லா மாநிலத்து அமைச்சரும் ஒன்றுக் கூடி வெளிநாட்டுக்கு போய்ட்டு அந்த கல்வி இயக்கங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே உள்ள இந்திய கல்வித்துறையை அமைச்சர்கள் ஒன்றுக்கூடி ஆய்வு செய்து பாடத்திட்டங்களை மாற்றி அவர்களுக்கு வேண்டிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருந்தால் இந்தியாவும் முன்னேறும் கல்வித்துறை வளர்ந்தா தான் மாணவர்கள் வளர்வாங்க இந்தியாவும் வளர்ச்சி அடையும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்